இப்போ வந்து ஒரு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லன்னு பார்த்திங்கான்னா போலியோ சொட்டு மருந்து மூணு மாதத்துக்கு ஒரு டைம் போலியோ சொட்டு மருந்து போடுவாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து தடுப்பூசி போடுவாங்க இதெல்லாம் போட்டால் தான் ஒரு கிராமத்தில் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா அதை தடுக்கிற சக்தி வந்து அந்த போலியோ சொட்டு மருந்தும் தடுப்பூசியுந்தான் தடுக்கிறது சக்தி இருக்குது அதனால் உடம்பு சரியில்லைனா அதுக்கான ட்ரீட்மென்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து வில்லேஜில் இருந்தால் அவங்க வந்து டாக்டர்ட போயிட்டு போட்டுருவாங்க இது கிராமன்றதுனால் நர்ஸுங்க வந்து அவங்களே போட்டுகிட்டு போகிறாங்க அதனால் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லனாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அவங்களே வந்து ஊருக்கு ஒரு நர்ஸுங்க வந்து ட்ரீட்மென்ட் பண்ணுவாங்க சொட்டு மருந்து போடுவாங்க போலியோ சொட்டு மருந்து போடுவாங்க தடுப்பூசி போடுவாங்க ஏன்னா அது தான் குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி ஜூரமாக இருந்தாலும் சரி சளியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அவங்க போட்டு அந்த தடுப்பூசியும் போலியோ சொட்டு மருந்தும் போடுறதுனால அது வந்து தடுக்கிற சக்தி அதுக்கு உண்டு அதனால குழந்தைங்களுக்கு எந்த ஒரு நோயும் வராது அதுக்காக தான் அந்த போலியோ சொட்டு மருந்தும் தடுப்பூசியும் போட காரணம்